எனக்கு பிடிச்ச இலக்கியம் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை அதில் வந்து பிடித்திருக்க கதாபத்திரம் வந்து கண்ணகின்ற கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தைரியமானவங்க அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ரொம்ப தைரியம் வந்து இருந்திருக்கு நான் வந்து நிறைய புத்தகத்தில் வந்து இதை படித்திருக்கேன் இந்த கதை வந்து ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் அவங்க கணவனுக்காக அவங்க வந்து துணிஞ்சு போராடுறது வந்து ஒரு மிக பெரிய சாதனைனு தான் நான் சொல்வேன் அவங்க வந்து கணவன் மேல் கணவன் மேல் குற்றமில்லை என் கணவர் வந்து நெரு நிரபராதி அப்படினு சொல்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து நிருஜ் நிரூபிச்சாங்க நீங்கள் ஒரு பாண்டிய மன்னன் வந்து ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க அவங்க செஞ்ச தப்பை வந்து அவங்க உணர்கிற அளவுக்கு வந்து இது பண்ணாங்க இது வந்து தப்பாக தண்டனை கொடுத்துட்டீங்க அப்படினு சொல்லி அவங்க கோபத்தோடு மதுரையை பார்த்த கண்ணகி மதுரை தீப்பிடித்து எரிஞ்ச அளவுக்கு அவங்க ரொம்ப தைரியமானவங்க